செம்மொழி அந்தஸ்து வந்து நம்ம தமிழ் மொழிய வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்பித்து கற்பித்து சொல்லிக் கொடுக்குறதுல வந்து அதிகமான ஒரு மகிழ்ச்சி தான் தேவைப்படுது அதாவது என்ன சொல்லப் போகிறோன்னா குழந்தையிலருந்து நம்ம தாய்மொழியிலையே படிச்சோம்னால் நம்ம ஒரு அது அதான் மற்ற மொழிய வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது ஏன்னா ஒரு மொழிய மட்டும் படித்தாலும் ஒரு மற்ற வாய்ப்புகள் வந்து இல்லாமல் போகுது ஆனால் மற்ற மொழிய கற்பிக் அதாவது கற்றுக்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழியில இரு இருக்கும்போது அந்த மொழி ஈஸியாக தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளை தமிழ் தாய்மொழி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போது தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா ஒரு தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இருக்கிற அத்தனை மொழியிலையும் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எரநூற்றி நாற்பத்தி ஏழு அந்த எழுத்து மோ இது இருக்குது சொற்கள் இருக்குது அதாவது எழுத்துக்கள் வந்து இருக்குது அந்த எழுத்துக்கள் வந்து ஒவ்வொன்று சொல்லலாம் இலக்கணம் அது இ எல்லாம் வரும்போது என்னென்னா இந்த மாதிரி ஒரு மொழி வந்து ஒரு கோர்வையாக வந்து எல்லா மொழியிலையும் வந்து இல்லவே இல்லை எப்படி அப்படின்னா வந்து ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா வெறும் இருவத்தேழு வேர்டு தான் இருக்குது அந்த வேர்டு வச்சிட்டு வேல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா அந்த மொழி வந்து ஒரு ஒருக் ஒரு பாண்டிங் ஏற்படுத்திகிட்டு வருது அதே விஷயம் தான் அதைவிட ஒரு பலமடங்கு உயர்ந்த ஒரு மொழி பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழி அது பேசுறதுக்கும் ஒரு மற்றபடி ஏதாக பண்ணுறக்கு ஒரு இனிமையாக நம்ம காதில் வந்து அந்த விலுகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணோ பசங்களோ வந்து அதை படிக்கிறப்போ இதை கேட்கும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும் தாய்மொழின்னாவே ஒரு ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு இதுவும் தான் ஏற்படுது மற்றபடி எதுவும் ஒரு தமிழ் மொழியில கற்கிறது வந்து இப்போ தமிழ் வழியில கற் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுத்துட்டு வராங்க இதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு நம்ம நம்மளே வந்து நம்ம மக்களை வந்து தமிழ் வழி கற்பிக்க வந்து நம்ம வந்து உதவி செய்யணும் அல்லது உற்சாகப்படுத்தணும்ன்னு நான் வேண்டிக்கிறேன்